சார் இது ரெஸ்டாரெண்ட் தானே சார் எனக்கு வந்து பாஸ்த்தா அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் இந்த ரெண்டு ஃபுட்டும் எனக்கு ஆர்டர் நான் ஆர்டர் பண்ணுறேன் சார் எனக்கு வந்து இந்த உடனடியாக எனக்கு தாங்க இதுபோல் வந்து வசந்தா ஹோட்டல் தானே சார் இது ஓகேங்க சார் எனக்கு வந்து ஃபுட் இந்த ரெண்டு ஃபுட் மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்